ஆ வணக்கங்கமா ம் ம் சரிங்க ஆ பண்ணலாங்க பண்ணிக்கலாங்க மேலே சொல்லுங்கள் மேரேஜ்ஜா ஆ ஆ சரிங்க அதுவும் பண்ணிக்கலாங்க ஆ ஃபோட்டோகிராஃபி ஆ கேட்ரிங் கேட்ரிங்கி எல்லாமே இப்போ ஆ எல்லாம் இது பண்ணிக்கலாங்க எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது ஆ எல்லாத்துக்கும் ஆள் இருக்குதுங்க ரெடியாக ஆ அதுக்கு ஆள் இருக்குது பண்ணிக்கலாங்க அதையும் பண்ணிக்கலாங்க ஆ அங்கே ஒரு ஆ மேக்கப்பு தானுங்க சொ சொல் சொல்லுங்கள் புரியலைங்க ஆ சரிங்க

ஆ ஆ காலையில் அது பண்ணிக்கலாங்க ஆள் இருக்குதுங்க செஞ்சுக்கலாங்க ஆ ஆமாம் இருக்குதுங்க பொ ஆளுகள் எல்லாத்துக்கும் ஆள் இருக்குதுங்க இந்த சேர் மொதற் கொண்டு டேபிள் சேர் மொதற் கொண்டு எல்லாம் ச சப்ளை பண்ணிடலாங்க செஞ்சுக்கலாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கலாங்க எல்லாத்து ஆ ஆ பண்ணிக்கலாங்க உங்களுக்கு என்ன எப்படி அது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுர்றலாம் செய்கிறேங்க ஆ பண்ணிக்கலாங்க

ஆ சரிங்க ஆமாங்க மேடை அல அலங்காரம் ஆமாம் சொல்லுங்கள் அந்த ஆமாம் ஆ இந் ப

ஆ அப்போ எல்லாம் ஆ பண்ணிக்கலாங்க ஓகே பண்ணிக்கலாங்க மேரேஜ்ஜுக்கு உண்டானது என்னென்ன தேவையோ அதுக்கு ஆள் இருக்குதுங்க ஆள் பிடிச்சி அதை செஞ்சுக்கலாங்க ஆ பா ப பண்ணிக்கலாங்க

ஆ ஆ இப்போ அனுப்புகிறேங்க ஆ இங்கே அனுப்புகிறேங்க எதை நீங்கள் ஓகே இப்போ சொல்கிறீங்களோ அதை அப்போ அது பிரகாரம் பண்ணிக்கலாங்க ஆ பண்ணிக்கலாம் ஆ ரைட்டுங்க ரைட்டுங்க ஆ அதை சொல்லிடுங்க என்னங்கிறத ஆ அதுதான் உங்களுக்கு என்ன தே உங்களுக்கு என்ன ஆ ஆ அதுதான் பண்ணிகிட்டுருக்கங்க நெ சொல்கிறேங்க நீங்கள் அதைத் தவிர நீங்கள் என்ன டேஸ்ட்டு கேட்குறீங்களோ அந்த டேஸ்ட்டுக்கு நாங்கள் நான் பண்ணித்தர்றேங்க ஆமாம் பண்ணலாங்க எல்லாம் பண்ணலாங்க ஆ கொடுங்க ஓகேங்க ம் சரிங்க